காலையில எந்திரிச்சால் வீட்டு வேலை முடிச்சிட்டு ஒருத்தி தான் இருக்கேன் ஒருத்தியாக இருந்தாலும் சோறாக்கி தானே ஆகணும் சோறாக்கணும் வாசல் தெளிக்கணும் கூட்டணும் கோலம் போடணும் கோலம் போட்டுட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் இங்கே வேலைக்கு வரணும் வேலைக்கு வந்துட்டு நாலு மணிக்கு மேலே போனால் ஒரு கிலோ மீட்ரு ஒன்றரை கிலோ மீட்ரு வரைக்கும் நான் நடந்து வரணும் நான் இருக்ஸ இருக்கிற இடத்துக்கும் வேலை செய்கிற இடத்துக்கும் நாளைக்கு வேலை செஞ்சு தான் ச சாப்பாடு அதனால் அவ்வளோ தூரம் வந்தாகணும் வந்தால் திரும்பி போகக்குள்ள மணி அஞ்சு ஆயிடுங்கள் போனால் அப்புறம் ஜாமான் விளக்க தண்ணி பிடிக்க வீட்டு வேலை செஞ்சிட்டு அப்புறம் சும்மா இருந்தோம்னால் டிவி கிடக்குது எதாக அப்புறம் பொழுதுபோக்காக வேற என்ன பண்ண முடியும் வேலையை முடிச்சிட்டு இவ எட்டு ஒம்பது மணி வரைக்கும் தூக்கம் வர வரைக்கும் இந்த டிவி பொழுதுபோக்கை பார்ப்போம் வேற ஒன்றும் நமக்கு கைத்தொழில் எதுவும் கிடையாதுங்க வேலைக்கு வர்றதுதான் தினக்கூலி வந்தால் தான் நம்மளுக்கு பிழப்பு சாப்பாட்டுக்கு வேற வருமானம் யாரும் எதுவும் சம்பாதிக்கிறக்கூடியவங்கள்லாம் போய்ட்டாங்க பையனும் இல்லைங்க வீட்டுக்காரரும் இல்லைங்க பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோங்க அவங்கவுங்க வீட்டில அவங்கவுங்க இருக்கிறாங்க நான் ஒருத்தி தான் இருக்கேன் அப்புறோம் என்னுடைய வயிற்றுக்கு நான் வேலைக்கு வரேன் வேலைக்கு வந்து எதாவது என்ன எதாது முடிஞ்சது செய்ய சாப்பிட்டுகிட்ருக்கறேங்க